பொதுவாக இந்த மாதிரி காம்படிஷனில் வந்து எனக்கு கலந்துகணும்னு பெருசாக ஆசைலாம் இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறணுது வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டெடிக்கேஷனோடு எடுக்கணும் எப்புடினா இப்போ ஒரு குருவி எடுக்கிறோம்னா அந்த குருவி வந்து எந்தனுதில் ரொம்ப கொஞ்சம் வித்யாசமாக மக்கள் வந்து பார்க்காத விதத்தில் நான் வந்து நம்ம எடுக்கணும் அப்படி இல்லையா இந்த குருவியோடய ஸ்பெஷல் இதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவையும் காட்டணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னா கொஞ்சம் டைமாகும் டைம் எடுத்து நம்ம வந்து வெய்ட் பண்ணி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எடுத்தால் தான் அந்த ஃபோட்டோவோடய பெஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அந்த மாதிரி டைமில் நின்று எதுவும் கிடைக்கல அதனால் நான் வந்து அந்த மாதிரி போட்டியில் நான் கலந்துக்கிட்டதில்லை ஒரு வேலை இந்த மாதிரி டைம் கிடச்சிதுனா நான் வந்து கலந்துப்பேன் இந்த போட்டியில் அப்றம் நான் நான் கேள்விப்பட்டிருந்த போட்டி பற்றி நிறையா பெஸ்ட்டு ஃபோட்டோகிராபர்ஸ் எல்லாம் அந்த போட்டியில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்கும் நாமளும் போய் கலந்துகிட்டோம்னால் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா கொஞ்சம் பொறுத்து கிரியேட்டிவிட்டி தேவை ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இரு ஒரு இப்போ வந்து ஒரு புலி வந்து விளாட்டுத்தனமா எடுக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் தான் அதை ப ஃபஸ்ட்டு பிரைஸ் அந்த மாதிரி வாங்க முடியும் அது நான் எனக்கு கொஞ்சம் ஆசை தான் அந்த மாதிரி கலந்துகணுன்னு ஒரு வேலை டைம் கிடைச்சிதுனா நான் கன்ஃபார்ம் நான் போய் கலந்துப்பேன் ஆனால் இது வரைக்கும் நான் பங்கேற்றது கிடையாது ஆனால் எனக்கு ஆசை இருக்குது